ஹலோ நீங்கள் நல்லாருக்கிங்களா இல்லை தம்பி இப்போ நம்ப நம்ம இதில் மேனேஜ்மெண்ட்டில் இது சொல்லிருக்காங்க டிப்பார்ட்மெண்ட் எல்லா டிப்பார்ட்மெண்ட்லையும் ஃபேரவெல் வைக்கணுன்னு சொல்லிருக்காங்க போன வருஷம் டிப்பார்ட்மெண்ட் போன வருஷம் வச்ச டிப்பார்ட்மெண்ட்டில் நீங்க தான் டாப்பான டிப்பார்ட்மெண்ட்டு ஓகேங்களா அதற்கு தகுந்தமாதிரி இப்போ நீங்க தான் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்கலான்னு ஃபோன் பண்ணிருக்கேன் எதுமாதிரி வைக்கலாம் எப்படி வைக்கலாம் உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லுங்கள் நான் அதற்கு தகுந்தமாதிரி ஓகேன்னா அதற்கு தகுந்தமாதிரி பார்த்துக்கலாம்

ஓகே ஓகே அது ஃபுட்டுலாம் பிரச்சனை இல்லை தம்பி அதெலாம் பார்த்துக்கலாம் அதெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த அந்த இப்போ நாட்டுப்புற இப்போ பார்த்திங்கன்னா நாட்டுப்புறத்தில் ரொம்ப ஓவராக இதாக இருக்கு ட்ரெண்டிங்காக இருக்கு அதற்கு தகுந்தமாதிரி நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு மூணு ட்ராமா எதனா போட்டு விடுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல பாயிண்ட் வரும் ஆ அது நல்லா கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கணும் க்ரியேட்டிவாக இருக்கணும்ப்பா வரவங்களாம் நல்லா சீஃப் கெஸ்ட்லாம் பெரிய பெரிய ஆளுங்க ஓகேங்களா அதற்கு தகுந்தமாதிரி பார்த்துக்கணும் ம் சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவை இருக்காது சாப்பாடை பொறுத்தவரைக்கும் நீங்கள் கவலைப்பட கவ கவலைப்பட தேவையில்லை எல்லா சாப்பாடும் இருக்கு வெஜிடேரியன் வெஜ்ஜி நான்வெஜ்ஜி வெஜ்ஜி அதெல்லாம் பிரச்சன இல்லை எல்லாம் காலேஜ் மேனே மேனேஜ்மெண்ட் நாங்கள் பார்த்துக்குறோம் ஓடி அது ஃபுட்டுலா கரெக்டாக இருக்கும்பா நீங்கள் வந்து நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்கு நாளான்னைக்கு வந்து வாங்க்கோங்க ப்ரின்ஸிபள் ரூம்மில் வந்து வாங்க்கோங்க நீங்கள் ஆ டோக்கன் தரேன் எத்தனை பேர் நீங்கள் சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு நீங்கள் டோக்கன் வாங்க்கோங்க அதற்கு தகுந்தமாதிரி நீங்கள் யார் யார் வெஜ்ஜி நான்வெஜ்ஜின்னு லிஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா நான் அதற்கு தகுந்தமாதிரி நாங்கள் டோக்கன் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து மெதுவாக வாங்க்கலாம் ப்ரோக்ராம் அப்போ

ஓகே அதெலாம் பெர்மிஷன் கொடுத்துர்லாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அன்வான்ட்டடாக யூஸ் பண்ண கூடாதுப்பா கேமரா நீங்கள் அன்வான்ட்டடாக யூஸ் பண்ணிங்கன்னா அதை காலேஜ் ஸ்ட்ரிக்டாக உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அதற்கு தகுந்தமாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா அதற்கு தனியாக அப்பாலஜி எழுதி அப்பாலஜி எழுதி நீங்கள் எத்த எத்தனை பேர் இப்போ கேமரா கொண்டு வரீங்க எத்தனை பேர் யார் யார் கொண்டு வரீங்க அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு கொடுத்துருங்க அது மட்டும் சொல்லிட்டா பின்னாடி மற்ற டீச்சர்ஸ்கிட்ட யார்கிட்டையாது மாட்டும்போது நான் எங்கிட்ட தான் பெர்மிஷன் வாங்கிருக்காங்கன்னு நான் சொல்லிருவேன் ஓகேங்களா சரிங்கப்பா ஓகே அதுவுங்களாக அது பண்ணிக்கலாம்ப்பா இந்தமாதிரி ஒரு நாள் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா க்ராண்டாக இருக்கணும் இந்த வாட்டி மாதிரி கொஞ்சம் க்ராண்டாகதான் இருக்கணும்ப்பா இல்லை இல்லை இந்தவாட்டி சீஃப் இந்தவாட்டி சீஃப் கெஸ்ட்லாம் நிறைய இந்தவாட்டி சீஃப் கெஸ்ட்லாம் நிறைய பேர் வராங்கப்பா அதெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல க்ராண்டாக லுக்காகதான் இருக்கும் நீங்கள் கவலைப்பட்றமாதிரி எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அதுமாரி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா எல்லாம் வெளிய தான் இருக்க சொல்லிருக்காங்க எல்லாம் சேலத்துலருந்து எல்லாம் வர சொல்லிருக்காங்க ஸ்டேஜ் போடுறதுலேருந்து ஸ்பீக்கர்லேருந்து ஏ டு இசட் எல்லாம் அவங்களும் வர சொல்லிருக்கு அதற்கு தகுந்தமாதிரி பார்த்துக்கோங்கப்பா நான் ஏன் உங்களுக்கு தனியாக கால் பண்ணி பேசுறேன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட் போன வாட்டி நல்லா பண்ணிங்க எல்லா ப்ரோக்ராமும் உங்கள் டிபார்ட்மெண்ட்ல தான் நல்லா இருந்துச்சி அதற்கொசரந்தான் உங்களுக்கு கால் பண்ணி பேசிருக்கேன் அதற்கு தகுந்தமாதிரி இந்த வாட்டியும் கொஞ்சம் நல்லா முட் ஒரு ஒரு டீமாக என்என்சிஎஸ் என்எஸ்எஸ் நான் பிடி சார்கிட்ட சொல்லிருக்கேன் அது லிஸ்ட்டெல்லாம் அது யார் யார் கேட்குறீங்களோ அதற்கு தகுந்தமாதிரி ஒரு டீம்மாதிரி போட்டு மீட்டிங் போட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க வேணா உங்களுக்கு இன்சார்ஜ்ஜாக கூட கூப்பிட்டுர்றேன் நீங்கள் அதை பார்த்துக்க முடிஞ்சா பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஆ ஓகேப்பா சரிப்பா சரிப்பா சரிப்பா ஆ சாப்பிட்டிங்களா சரிப்பா சரிப்பா சரி ஓகேப்பா பத்திரம்ப்பா பாருங்கள்